தமிழ்நாட்டோட கலாச்சார பரம்பரியத்தை காட்சிபடுத்தும் பெரிய கலை கண்காட்சிகள்னா இங்கே கோயம்புத்தூரில் கேஸ் ஃபாரெஸ்ட் ம்யூசியம் இருக்கு சென்னையில வந்து கிளிக் ஆர்ட் மியூசியம் இருக்கு மதுரையில வந்து காந்தி மெமோரியல் மியூசியம் இருக்கு நாமக்கலில் வந்து நாமக்கல் கவிஞர் நினைவிடம் இருக்கு சென்னையில வந்து ஜெயலலிதா நினைவிடம்லாம் இருக்கு நாமக்கலில் வந்து போய் நான் நாமக்கல் கவிஞரோட நினைவிடத்தை போய் பாட்டு பார்த்துருக்கேன் அவரோட கவிதையெல்லாம் நிறையா படிச்சுருக்கன் இங்க கோயம்புத்தூரில் இருக்கிற கிளிக் ஆர்ட் மியூசியம்ளுக்குலாம் போயிருக்கேன் அங்கேலாம் எல்லா பொருள்லையும் பரம்பரிய எல்லா மக்கள் வந்து தமிழ் நாட்டோட கல் பாரம்பரிய கலாச்சார பரம்பரியத்தில் பயன்படுத்தின பொருள்ளெல்லாம் ஒரு இதாக ஒரு பொருள்ளெல்லாம் ஒரு அழகாக வச்சுருப்பாங்க அதெலாம் நிறையா பார்த்தன் பார்க்குறத்துக்கும் நல்லா இருந்துச்சு